எங்கள் ஊரில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு எல்லா வசதியும் இருக்குது தடுப்பூசி இப்போ கொரோனா வந்தப்போ கூடோ தடுப்பூசிலாம் போட்டாங்க ரெண்டு ஊசியுமே ரெண்டு ஊசியுமே போட்டாங்க அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சினையும் பாதிப்பும் இல்லாமல் ஊரை சுற்றிலுமே இந்தாண்ட செ பெத்தானூர்லேயும் இருக்குது சின்ன சேலத்துலேயும் இருக்குது தொட்டித்துலியும் இருக்குது எந்த ஒரு பிரச்சினையும் இல்லை அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சினையும் இல்லை நல்லா வச்சுருக்காங்க ஹாஸ்பிட்டல் நல்லா பராமரிக்கிறாங்க நல்லா தான் இருக்குது ஹாஸ்பிட்டல் தடுப்பூசி எந்த ஒரு பிரச்சினையும் இல்லை ஏதாச்சும் ஒன்றுன்னா டக்குன்னு ஹாஸ்பிட்டல் போகலாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்லு நல்லா பார்த்துக்குறாங்க